மோசமான சமையல் அனுபவம்னால் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்கு வீட்டுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சி லேட்டாக ஆகிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு சரி எங்கள் பசங்களெலாம் அம்மா ரொம்ப பசிக்குதுமா ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நேரம் தாமதம் ஆகிடுச்சிப்பா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சமைச்சிடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக சமையல் கட்டுக்கு போய் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக சமைக்க ஆரமித்தேன் சரி பசங்கள் ரொம்ப பசிக்குதுகிறாங்களே பாவம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருக்காங்க பசின்னு கேட்டதையும் நமக்கு வந்து என்ன சொல்வது தாய் மனசு அது வந்து கேட்கல சரி சீக்கிரமாக சமையலை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக சமைக்க ஆரமிச்சுட்டேன் சரி சமையலும் அது அது சாதம் ஒரு பொரியல் அப்புறம் ஒரு சாம்பார் ஒரு ரசம் இப்படி டக்குனு ஒரு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு சரி நாமளே கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமே இல்லை இன்னிக்கி வேக வேகமாக சமைச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி சரி சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டுதான் தெரியுது சாம்பார் வந்து ரொம்ப உப்பாக போச்சு அடடா அப்புறம் பொரியல் பார்த்தா ரொம்ப காரமாக வேறு இருக்குது ரசம் பார்த்தா புளி அதிகமாக சேர்ந்துடிச்சி என்னப்பா பண்ணுறது பசங்கள் வேறு பசி பசிகிறாங்க என்ன தான் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி உருளை கிழங்கு வச்சுருந்தேன் சரி சாம்பார் வந்து ரெண்டு உருளை கிழங்கு தண்ணியில் போட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன் வேக வச்சு சாம்பாரில் இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம்னால் உப்பு குறைஞ்சிரும் சாம்பார் வந்து அதுக்கப்புறம் பொரியல் வந்து ரொம்ப காரமாக இருந்தது பார்த்தா தேங்காய் ஒரு மூடி இருந்துச்சு சரி அதையும் துருவி பொரியலில் போட்டு டக்குன்னு கிளறி எடுத்து வச்சுட்டேன் இப்போது வந்து காரமும் கரெக்டாக குறைஞ்சிடுச்சி ரசம் என்ன பண்ணுறது புளி அதிகமாகிடுச்சி சரி தக்காளி ரெண்டு எடுத்து நல்லா மசிச்சு போட்டு கொதிக்க வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் கொதிக்க வைச்சதையும் அதுவும் சரியாகிடுச்சி சரி அப்புறமா கொண்டு போய் பசங்கள் கொடுத்தா அம்மா நல்லாயிருக்கு சமையல் இன்னிக்கி எப்படிம்மா பண்ண இன்னிக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு சரி பண்ணி பசங்களை சாப்பிட வைச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் திருப்திப்பட்டேன் ரொம்ப இதாயிருந்தா சாப்பிட்ருக்க மாட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இதுதான் நான் வந்து மோசமான சமையல்ன்னு சொல்ல முடியும் அதுவே வந்து பசங்கள் சரியாக அது சரி பண்ணி சாப்பிட வைச்சதையும் அன்னிக்கு மட்டும் தான்